அண்ணாச்சி எஸ் எஸ் கேப்ஸா அண்ணாச்சி எங்களுக்கு இந்த நம்ம எட்டயபுரம் பேலஸ் வரை போக வேண்டியிருக்குது ஆமாம் இப்போ நாங்கள் நம்ம டவுன்லேருந்துதான் பேசுறோம் டவுன்லேருந்துதான் பேசுறோம் ஆமாம் ஆமாம் நமக்கு நாங்கள் ஒரு பதிமூணு பேர் போக வேண்டியிருக்குது ஆமாம் அந்த உங்கக்கிட்டே மஹேந்திரா வேன் இருக்குதுல்ல பெருசு ஆ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து போகிற மாதிரி வேணும் வண்டி ஆமாம் அது அண்ணாச்சி போகிற வழியில இந்த வெட்டு காளியம்மன் கோவில் இருக்குது வெக்காளியம்மன் அதை பார்த்து கும்பிட்டுட்டு ஆமாம் அந்த வெக்காளியம்மன் போய்ட்டு அதுக்கப்புறம் வந்து அதை பார்த்துட்டு அதிலேருந்து கோயில்பட்டியில் ஒரு மார்க்கெட் வரைக்கும் மட்டும் போய்ட்டு வரணும் சாமான்லாம் வாங்கணும் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் வெக்காளியம்மன் ஆ ஆமாம் நாளைக்கு தான் ஒரு நாள் பூராக வேணும் அண்ணாச்சி நீங்கள் இது ஒரு நாள் வாடகையா இல்லை கிலோமீட்ரு வாடகையா ஆ டோல்கேட்டு ஆ டோல்கேட்டு டோல்கேட்டு நீங்கள் உங்கள் இதிலயே கொடுத்துருங்க சரி சரி அண்ணாச்சி கிலோமீட்டருக்கு எவ்வளவு இப்போ ஆ ஆ ஆ கிலோமீட்டருக்கு கிலோமீட்டருக்கு எவ்வளோ போடுவீங்க பன்னெண்டு ஐம்பது கொஞ்சம் கொறைச்சி போடக்கூடாதா ஆ ரைட்டு ஆ ரைட்டு அப்படினா முந்நூறு ஒரு இறநூத்தி இறநூத்தி நாற்பது கிலோமீட்ரு போகும் அப்போ அதை போட்டு அனுப்பிடுங்க ஆ சரி அப்போ ரொம்ப சந்தோஷம் அப்போ நான் நாலாயரூபாக்கி அட்வான்ஸை போட்டுடுறேன் கூகுள்பேயில் போட்டுடுறேன் என் அட்ரஸ்ஸையும் போட்டு ஃபோன் நம்பரையும் குடுத்துவுடுறேன் ரைட்டு ரைட்டு அப்படியே இதையும் ஃபோன்னு அண்டு ஃபோன் நம்பர் அனுப்பிவுடுறேன் உங்களுக்கு இதான் நம்பரா வேறு நம்பர் கொடுப்பிங்களா ஆ ரைட்டு சரி சரி சரி ஆ